ஹலோ ஆ வணக்கங்க ஆமாங்க ஆமாங்க சொல்லுங்கள் சரி சரிங்க

எவ்வளோ நேரத்துங்கக்கா நீங்கள் அப்படின்னா லாங் போக முடியாது லோக்கல் ப்ளேஸ்ஸே நல்லாதான் இருக்கும் அந்த ஆஞ்சநேயர் கோயில் நரசிம்மர் கோயில் பலபட்றை மாரியம்மங் கோயில் மலைக்கோட்டை கூட நல்லாயிருக்கும் அங்கே பா பெரிய பார்க் போகலாம் நரசிம்மர் கோயில் மலைக்கோட்டை எல்லாம் ஒரே சரௌண்டிங்கில்தான்க்கா இருக்குது ஆமாங்க ஆ அதெல்லாம் காட்டிடலாம்க்கா என்ன நீங்கள் ரெண்ட்டு வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கொடுத்துருங்க தனியா் டீசல் தனியாக போட்டுக்கோங்க

ஆமாம் ஆமாங்க சரி வாங்க குறைச்சிக்கலாம்க்கா அதெல்லாம் பிரச்சினையில்ல வாங்க நீங்கள் இங்கே ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க அதுதான் நல்லா ஃபேமஸாக இருக்கும் அதுக்கப்புறம் வேணால் மலைக்கோட்டைக்கு போய்விட்டு சுற்றி பார்த்துட்டு பெரிய பா பெரிய பூங்காவுக்கு போகலாம் பார்க்கு ஃபுல்லாமே எல்லாமே வாக்கிங்க்கு அங்கே அந்த ட்ராகன் ரைடு எல்லாமே நல்லாதான் இருக்கும் அங்கே மோஸ்ட்லி நிறையா பேர் வருவாங்க ஆ ஓகே இல்லை சுற்றி பார்க்க இந்த இடம்லாம் நல்லா சூப்பராக இருக்கும்க்கா சரி சரிங்க அதெல்லாம் ஒரு பிரச்சினையும் இல்லைங்கக்கா நல்லா தாராளமாக சேஃபாக போய்விட்டு கூட்டு வந்துடுறேன் ஆ சரிங்கக்கா சரிங்கக்கா ஆ நன்றி